எனக்கு செல்ல பிராணிகள் பிடிக்காது என்ற சொல்லவில்லை ஆனால் எனக்கு செல்ல பிராணிகள் தூரத்திலிருந்து பிடிக்கும் நான் வளர்க்கவோ எங்கள் வீட்டில் வைத்து கொள்ளவோ என்னுடைய உடல்நிலை ஒத்து போவதில்லை எனக்கு அலர்ஜி என்னும் அதனுடைய பக்கவிளைவு இருப்பதால் என் அந்த பூனையின் முடியோ அல்லது அந்த பிராணிகளின் எச்சையோ என்னுடைய உடல் நலத்திற்கு ஒத்து போவதில்லை அதனால் நாங்கள் வீட்டில் பிராணிகளை வளர்ப்பதில்லை நான் அறவே பிராணிகளை ஒதுக்குவேன் ஆனால் எனக்கு பிராணிகள் தூரத்திலிருந்து பாக்க விலங்குகள் ஆடுகள் மாடுகள் கோழிகள் அனைத்தும் பிடிக்கும் ஆனால் வளர்க்க மாட்டேன்